நான் இருக்கும் மாவட்டம் தூத்துக்குடி தூத்துக்குடியில் பெரும்பாலும் கிறிஸ்தவம் மக்கள் அதிகமாக அடர்த்தியாக வாழ்ந்து வருகின்றனர் அதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நானும் கிறிஸ்தவம் மதத்தை சார்ந்தவன் தான் மொதல் மொதலில் தமிழகத்தில் கிறிஸ்தவத்தை கொண்டு வந்தது வந்து சபேரியார் அவர் மூலியமா தான் நமக்கு வந்துச்சு அவர் போர்ச்சிக்கீசியரில் உள்ளவர் ஸோ இதுக்கு அப்புறம் நம்ம என்ன நான் ஒன்று பெரிய சொல்லப் போகிறதுன்னா எதனால் நாங்கள் மதம் மாற்றம் பண்ணிணோம் எந்த ஒரு ஒரு புரிதலுக்கு இல்லாமல் பண்ணிவிட்டோம் அப்படிங்கறத விவரித்து நான் இந்த கதையில் சொல்கிறேன் ஆய ஆயிரத்தி ஐநூறு அந்த காலக்கட்டத்தில் வந்துட்டு ஒரு அரேபிய மூருகள் அரேபிய மூருகள் வந்து இங்கே படையெடுத்து இருந்துருக்காங்க அதுக்கு முன்னாடி வர இங்கே உள்ள பரதவ மக்கள் வந்து முத்துக் குளிக்கிறதில் சிறந்து விளங்கிருக்காங்க அவங்க சிறந்து விளங்கிறனால அந்த அரேபிய மூருகள் வந்து இவங்களை வந்து இப்படியே விட்டால் இவங்க வந்து காலப்போக்கில் வந்து இவங்க நல்லா பெரிய செல்வந்தர்களாக மாறிடுவாங்க அவங்கள செல்வந்தர்களாக மாற விடக்கூடாது இவங்களுக்கு ஒரு வரை வரி ஏய்ப்புங்கிற ஒரு மெத்தேடை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறக்காரு வரி ஏய்ப்பு சொன்னாங்க அது ஒரு ஆரம்ப காலக்கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு ஓகேவாக தான் இருந்துருக்கு பரதவர்களும் வரி செலுத்திகிட்டு தான் இருந்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வரி ஏய்ப்பு வந்து அளவுக்கதிகமாக அவங்க மேலே ரொம்ப சுமத்துறனால வேறு வழி இல்லாமல் அவங்களை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நில ஆகிட்டு அரேபிய மூருகளை ஒரு கட்டத்தில் அரேபிய மூருகளை எதிர்க்கட்சியில் அந்த அரேபிய மூருகளோடய தலைவர்கள் வந்து ஒரு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க அர ஒரு சில மன்னர்களுக்கு பரதவ தலைவரோடய தலையை எடுத்துகிட்டு வந்தால் பொற்காசுகள் வழங்கப்படும் அப்படிங்கற மாதிரி சொல்கிறாங்க உடனே பர பல நிறைய பரதவ தலைவர்களோடய தலையை பூரா எடுத்துகிட்டு வாராங்க பொற்காசுகளை அனுபவிக்கிறாங்க நிறைய பேர் இப்படியே இறந்துட்டே இருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கற ஒரு பரதவ குல தலைவர்கள் எல்லாம் ஒன்றுக்கூடி நம்ம கேரளாவில் உள்ள திருவிதாங்கூர் பக்கத்தில் உள்ள கொச்சின்ங்கிற ஒரு இடத்துல வச்சு அங்கே வந்து என்ன பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மன்னர் சாமரின் சொல்லிட்டு அவர்ட்ட வந்து உதவி கேட்கறாங்க மன்னர் சாமரின் சொல்லிட்டு அவரு என்ன சொல்கிறாருன்னா இதுப்போல் வந்துவிட்டு சரி ஓகே நான் எனக்கு தெரிஞ்சு போர்ச்சிக்கீசியர் ஒருத்தர் இருக்கார் நான் அவர்ட்ட நான் பேசுகிறேன் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறக்கு இது பண்ணுறேன் அப்படின்னோன்ன அவரு அவர்ட பேசி சரி ஓகே அப்டிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் அவர் அதுக்கு அவரு ஒரு உடன்படிக்கை இந்த மாதிரி கேட்குறாரு நான் இப்படி உங்களுக்கு படைகள் தாரேன் நீங்கள் வந்து போரிடுங்கள் ஆனால் நீங்கள் படையை எனக்கும் அந்த படையில் நம்ம ஜெயிச்சிட்டோம்ன்னா நீங்கள் எல்லோரும் கிறிஸ்தவம் மதத்தை சாரணும் ம மதம் மாறுவீங்களா அப்படினு கேட்டவோன்ன ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அரேபியன் முருகளில் ஒரு இதாக தான் நட்பு ரீதியாக பழகிட்ருந்தாங்க காலப்போக்கில் அவங்களே நம்மளை வந்து ஒரு இதாக மதிக்க சொல்லை வந்து சரி இதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை சரி நம்ம மதம்னாலும் மாறிக்கிலாம் அப்படிங்குற ஒரு ஒரு ஸ்டேட்டஜிக்கு போயிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க உடனே ப போர்ச்சிக்கீசிய படையை வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுது பரதவர்கள்லாம் ஒன்றுக்கூடி அரேபிய படையும் சேர்ந்து அரேபியருக்கு சப்போர்டாக வந்த விஜயநகர பேரரசையும் அடித்து நொறுக்கிறாங்க இதில் நிறைய பரதவர்களோடய ரோட போரோடு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் இறந்தாங்க ஆனால் இதில் இறப்பக்காட்டிலும் அதற்கு ஆப்போஸிட்டாக வந்து அரேபிய மூருகளை இடத்த விட்டே தூத்துக்குடி நகரத்தை விட்டே இந்த தூத்துக்குடி துறைமுக நகரத்தை விட்டு விலக்கி வச்சுட்டாங்க அவங்க படையெடுத்து ரிட்டன் போயிட்டாங்க ஸோ இதுலேர்ந்து என்ன தெரிய வருதுன்னா பரதவர்கள் அப்படி போராடி பல உயிர்கள இழந்துருக்காங்க ஆனால் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் அந்த பரதவர்களுக்கு முன்னுரிமை இல்லாமல் பரதவர்கள் இருந்த இடம் இல்லாமல் காண முடிகிறது